நான் வந்து ஊபர் வந்து ஏர்போர்ட் போகிறத்துக்காக புக் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லிடுங்க எனக்கு ஒரு லெவன்க்கெல்லாம் வந்துடணும் லெவன்க்கெல்லாம் வந்தால்தான் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு போக முடியும் அதனால் நீங்கள் வந்து வந்துடுங்க லெவன்க்கெல்லாம் வந்துடுங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு மெசேஜ் பண்ணிடுங்க அப்பறம் என் லொக்கேசன் சென்ட் பண்றேன் அந்த லொக்கேசனுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள்